எனக்குப் பிடித்த விளையாட்டு வந்து கிரிக்கெட் தான் எதனால வந்து எனக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னால் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டு விளாடி பழகிட்டேன் என் ஃப்ரெண்ஸுங்க எல்லோருமே வந்து ஒரு பத்துப் பேருக்கு மேல் தான் இருப்போம் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவோன்னால் வந்து சனி ஞாயிறு விடுமுறை ஆகிடுச்சினா பள்ளிக்கூடம் விட்டால் உடனே வந்து என்ன பண்ணுவோன்னால் பத்துப் பேரு சேர்ந்து காசு எல்லாம் ஆளுக்கு ஒருரூவா ரெண்டுவா எல்லாம் சேர்த்துப் போட்டு ஸ்டெம்பர் பால் வாங்கிட்டு அப்போ பேட் வாங்கற அளவுக்கு எங்கள்கிட்ட பணம் இருக்காது அப்போ வந்து தென்னை மட்டையை வந்து சீவி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோன்னால் வந்து பேட்டாக்குவோம் கிரிக்கெட் விளாடுறதுக்கு பந்து மட்டும் எல்லாம் ஆளுக்கு ஒருரூபா ரெண்டுருபா எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு காலியாக இருக்கக்கூடிய மைதானத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னால் வந்து கிரிக்கெட் விளாட போவோம் கிரிக்கெட் விளாட காலையில் போனோம்னால் நைட்டு தான் வருவோம் சாந்தரம் ஆகிடும் அந்தளவுக்கு சாப்பாடு தண்ணியோ எதுவுமே வந்து எதிர்பாக்கவே மாட்டோம் அந்தளவு கிரிக்கெட்டு விளாடிக்கிட்டு நாங்கள் மட்டும் விளாடிட்டு ஜாலியா இருப்போம் அப்ப அந்தளவுக்கு வந்து நாங்கள் கிரிக்கெட் விளாடும் காலக்கட்டத்தில் வந்து யாரெல்லாம் கிரிக்கெட் விளாண்டாங்க அப்படின்றதுலாம் தெரியாது ஆனால் இன்றைய காலக்கட்டத்தில் வந்து கிரிக்கெட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஏஜுக்குப் பிறகு தான் வந்து கிரிக்கெட்டு எதனால் பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் என்பவரால் தான் வந்து கி கிரிக்கெட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரமிச்சித்து சச்சின் அவுட்டானாலே டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து அடுத்தக்கட்ட வேலையை பார்க்க ஆரம்மிச்சிருவோம் அந்தளவுக்கு சச்சின் மேல் ரொம்ப வந்து பற்று சச்சினுக்கு பிறகு ஷேவாக்கு ஷேவாக்குக்கு பிறகு வந்து விராட் கோலி விராட் கோலி பிறகு ரோஹித் ஷர்மா ரோஹித் ஷர்மா பிறகு வந்து சூரிய குமார் யாதவ் இதுமாரி எல்லோருமே பிடிக்கும்